டான்ஸு டான்ஸுங்கும்போது தனியாக டான்ஸாக நடனம் ஆட்றதை விட ஒரு செட் ஆஃப் குரூப்ஸோட வந்துவிட்டு நடனம் ஆட்றோம் ஸோ அப்போ அந்த டைமில் வந்துவிட்டு நிறையா பேரை பார்ப்போம் நிறையா பேர்கிட்ட பேசுவோம் நிறையா பேத்துக்கு வந்துவிட்டு நம்மளுக்கு தெரியாததை சொல்லிக் கொடுப்போம் அவங்க நம்மளுக்கு தெரியாததை சொல்லிக் கொடுப்பாங்க ஓ ஸோ இந்த மாதிரி இருக்கம்போது சமூகத்தில் வந்துவிட்டு ஒரு ஒரு உணர்வை வந்துவிட்டு வளர்க்கிறது நான் அக்கா தங்கச்சி அந்த மாதிரி வந்துவிட்டு ஒரு நல்ல ஒரு உறவு வந்துவிட்டு அங்கே வந்துவிட்டு ஓ ஃபார்ம் ஆகுது ஸோ